நான் பயிற்சியெல்லாம் எடுக்கிறது இல்லை எனக்கு பாடுறதுனா பிடிக்கும் இப்போது ஒரு பாட்டு ஓடுது அப்படின்னா கூடவே பாடிக்கிட்டு வருவேன் ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அடிக்கடி மனதுக்குள்ளே பாடிக்கிட்டு இருப்பேன் இப்போ ஒரு பிஜிஎம் பிடிக்கிது ஒரு ஒரு மியூசிக் பிடிக்கிதுன்னா அதை அப்பப்போ அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அந்த மாதிரியே நான் பயிற்சி எடுத்தெல்லாம் எதுவும் பாடுறது இல்லை கேட்பேன் பிடிச்சிருக்கா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கேட்பேன் அது அப்படியே மனப்பாடம் ஆகிரும் அப்படியே பாடிக்கிட்டு இருப்பேன் அப்படிதான் அப்புறம் கஷ்டமாக இருக்கிற விஷயன்னால் ஒரு சில இப்போ அதர் லேங்வேஜஸ் சாங்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் அது ஒரு இப்போ தமிழில் கேட்கும்போது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கேட்குது டக்குன்னு மைண்ட்டில் நின்றுடுது அதர் லேங்வேஜஸ் சாங்கு இங்கிலீஷ் சாங்கு தெலுங்கு சாங்கு எதாவது கேட்டோன்னால் அது மைண்ட்டில் டக்குன்னு நிற்காது அதெல்லாம் ஒரு இது ஒரு நாலு டைம் கேட்குறோன்னா அதை ஒரு எட்டு டைம் கேட்பேன் அதுவும் பிடிச்சிருந்தா தான் கேட்பேன் வழக்கமாக நான் தமிழ் பாட்டோடு நிறுத்திக்கிறது எப்பயாவது ஒரு டைம் மட்டும் மற்ற லேங்வேஜ் பாட்டு ஏதாவது கேட்பேன்